எட்டு லட்சத்து அறுபதாயிரத்து நூற்றி ஒன்று எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று ஒன்று எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று ஓன்று எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து நூற்று ஒன்று எட்டு லட்சத்து இருபதாயிரத்து நூற்று ஒன்று